ஒரு சில நேரத்தில் எங்களுக்கு எங்கள் கூட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்போம் ஏன்னா சீசனுக்கு மீன் வந்து வலையில் மாட்டும் பாருங்கள் படகு விழும் படுகு விழும் போது கூடை கூடையா கொண்டாந்து கொட்டுவோம் எங்கள் குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும் எங்கள் நண்பர்களும் சேர்ந்து வெடி வெடிச்சு கொண்டாடுவோம் கடலில் பறந்தோம் கடலில் மிதந்தோம் சந்தோஷத்தையும் பகிர்ந்தோம் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி நாங்கள் பாடுவோம் அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவுன்து எங்கள் கடல் மாதாவை வணங்கி ஒன்றா சேர்ந்து கும்மி அடிச்சுப் பாடி சந்தோஷமாக இருக்கும் இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் எங்கள் மனைவி பொண்டாட்டி பிள்ள அப்பா ஆயியோட நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அந்தக் கடல் மாதா எங்களுக்கு நிறைய மீன் படகு விழ வைக்கும் அந்த படகு விழுகும் போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கய்யா